ஆ ஹலோ என்னம்மா வேணும் ஆ சொல்லுங்கம்மா என்ன வேணும்மா என்ன என்ன மரம் வேணுங்களா உட்டு மரம் வேணுங்களா மரம் என்ன மரம்மா என்ன மரம்மா வேணும் தேக்கு வந்து தேக்கு வந்து வந்து நாலாயிர்ருபா வருது பேம்பூ வந்து ஆயிரத்தி ஐந்நூறுபா வருது ஆயிரத்தி ஐந்நூறுபா வருது ஆமாம் ஆமாம் தேவதாரும்மா தேவதார் தேவதாரும்மா தேவதார் மரம் அது அது வந்து ஒரு வந்து ஐயாயிர்ருபா போது ஐயாயிர்ருபா ஐயாயிரம் உங்கள் பெட்டு அளவுமா சைஸுமா எத்தனை அடி நீ நீட்டு எத்தனை அடி அகலம் ஆ பதினாறுக்கு எட்டுங்களா பதினாறுக்கு பத்து பதினாறுக்கு பத்துன்னா எத்தனை எத்தனைம்மா எத்தனை வேணும் ஐம்பது சரி பதினாறுக்கு பத்துன்னா பொதுவாக அஞ்சு இன்ச்சி அஞ்சு இன்ச்சி ஃபை லேக்ஸ் ஆகுமா ஆமாம்மா என்ன மரம் இருக்குது ஆளு செலவு இருக்குது இந்த மாதிரி செலவுக்கு மற்ற இதெல்லாம் இருக்குதுல கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆ சரிம்மா சொல்லுங்கள் பண்ணித்தாரேன்ம்மா என்னைக்கி வேணும்னு சொ என்னக் என்னைக்கி என்னம்மா ஐயாயிரம்மா ஆகுதும்மா ஒரு சதுரடி ஆமாம் ஆமாம் செய்து தரோம் மா ரிட்டர்ன் செலவு எங்கள்ட வண்டி இருக்குது நீங்கள் வேணா அனுப்புங்கள் எப்படி வேணா பண்ணுங்கள் தரோம் கிலோ மீட்ரு வந்து நாங்க வந்து பத்து கிலோ மீட்ரு பத்து எத்தன கிலோ மீட்ரும்மா வரும் வீடு இங்கேயிருந்து என்ன ஊருங்களா நம்ம வந்து நாகப்பட்டினோம் ஆமாம் ஆமாம் சரிம்மா நாங்கள் சொல்லி கம்மி பண்ணி கம்மி பண்ணி தரேன்ம்மா வண்டி சொந்த வண்டி தான் பண்ணி தரோம் எத்தனை கிலோமீட்ரும்மா இங்கேயிருந்து எத்தனை கிலோ மீட்ரு அப் அண்ட் டவுனா எப்படி அப் அண்ட் டவுனா சரி

சரி சரிம்மா எத்தனை எப்போ வேணும்மா எப்போ வேணும்மா உங்களுக்கு சரிம்மா சரி கேஷ் பண்ணுறிங்களா கேஷ் பண்ணுறிங்களா ஃபோன் பேல பண்ணுறிங்களா பண்ணிட்டு பே பேமெண்டு செக்கா கேஷா சரி வாங்கம்மா சரி ஆமாம் ஆமாம் ஆ சரிம்மா சரிம்மா ஓகேம்மா சரிம்மா ஃபோட்டோ அனுப்புகிறேன் பார்த்துக்ங்க நீங்கள் நேராக வந்து சரிம்மா